ஹலோ ஹலோ எங்கள்கிட்ட என்கிட்டே ட்ரீட்மெண்ட் வந்திங்களா ம் ஸ்டொமக் பெய்னா ஆ யூரின் டெஸ்ட்டெல்லாம் எடுத்திங்களா

ம் ஷுகர் டெஸ்ட்டு எல்லாம் எடுத்திங்களா எல்லாம் செக் பண்ணிங்களா ம் எல்லா டேப்லெட்ஸுமே கரெக்ட் ம் எல்லா டேப்லெட்ஸ்மே கரெக்டாக எடுங்க நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்க்கு வாங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு நீங்கள் திரும்பியும் வாங்க வந்து என்னென்னு எல்லா எல்லாமே ஸ்கேன் எடுத்தோ எல்லாமே செக் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இன்னொரு தடவை வாங்க உங்கள் ஃபுட் திரும்பியும் ஏதாச்சும் ப்ராப்லம் வருதுனால் பாக் பார்க்க முடியுமில்ல அதுதான் நீங்கள் ஃபுட்டு என்ன எடுத்தீங்க

பிரியாணி எடுத்தால் எப்படி ஸ்டொமக் பெயின் வராமல் இருக்கும் நீங்கள் வந்து டைஜெஷ்ஷன் அதிகம் பேர்ன் ஆகாமல் இருக்க நீங்கள் வந்து குளிர்ச்சியாக தானே எடுக்கணும் நீங்கள் கே நீங்கள் டூ டேஸ்ஸாக நான் டேப்லெட் கொடுத்தம் போது நீங்கள் பிரியாணி எடுக்காமல் இருந்திருக்கணும் நீங்கள் எடுத்ததுனால் தான் உங்களுக்கு ஸ்டொமக்கில் ஏதாச்சும் இன்பெக்ஷன் இந்த மாதிரி பேர்னிங் எசன்ஸ் ஏதாச்சி ஆகியிருக்கும் இல்லை பிரி ஓகே ஆ அதுதான் நீங்கள் தான் அதுதான் நீங்கள் சாப்பிட்டதுனால தான் திரும்பியும் உங்களுக்கு பெயின் வந்திருக்கு போல் நீங்கள் வந்து எப்பவுமே ஒரு ஓன் வீக்கு நீங்கள் வந்து கேர்ட் ரைஸு இந்த மாதிரி மில்க் ப்ராடெக்ட்ஸ் அந்த மாதிரி எடுங்க மசாலா ஐட்டம் அதுதான் பிரியாணி கொஞ்சம் ஹீட்டு தானே அதனால ச சரி நீங்கள் வாங்க ஹீட் தானே எடுத்தாக்கூட அது திரும்பியும் கண்ட்ரோல் ஆகாதில இப்போ ஸ்டொமக்கில் ஹைட்ரோ கோ க்ளோரிக் ஆசிட் அதிகமாக ஆச்சுனால் தான் ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்லம் வரும் அதனால் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் ஏதாச்சி ஹாட்டாக எடுத்தால் ட சடனாக உங்களுக்கு ஏதாச்சி பெயின் வரும் அதனால் தான் நீங்கள் நீங்கள் ஒன் வீக்கு மில்க் ப்ராடெக்ட் ஆ இன்னிக்கு ம் இன்னிக்கு ஈவினிங்கே வாங்க ம் சவன் டூ எயிட் தேர்ட்டி வரையும் இந்த டைமிங் உள்ளாற நீங்கள் வாங்க நான் என்னென்ன இருக்குதுன்னு திரும்பியும் திரும்பியும் எல்லாமே ஹாஸ்டல்லே வாங்க அங்கேயே ஸ்கேன் பார்த்துக்குலாம் அங்கேயே எல்லா ஸ்கேன் பண்ணி பா என்ன ப்ராப்லமுன்னு திரும்பியும் நான் திரும்பியும் இன்னும் டேப்லெட்ஸ் ஏதாச்சி இன்னும் அதிகமான ஹை டோஸ் மெடிசன்ஸ் கொடுக்கறேன் அப்புறமா நீங்கள் ஃபுட்டு ம் நீங்கள் வந்து ஒரு ஒன் டேக்கு ஓ ஒன் டூ ஹாஃப் டேக்கு நீங்கள் வந்து ட்ரிங் ப்ராடெக்ட்ஸே எடுங்க இந்த மாதிரி பால் ஜூஸு ஃப்ரெஷ் ஜூஸ் ஜுஸெஸ்னா நீங்கள் எதுவுமே வெளியில் கடை கடையில் இருக்க சவன் அப் அந்த மாதிரி குளிர்பானங்கள் எடுக்காமல் நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸாக எடுத்து எடுங்க ஹெல்த் ட்ரிங்ஸ் அந்த மாதிரி இப்போதைக்கு அப்படி எடுங்க நீங்கள் ரைஸ் கூட ரைஸ் ஐட்டம்ஸ் கூட சாப்பிட வேணாம் இனிமேல் நீங்கள் வந்து ட்ரிங்க் ஐட்டம்ஸே எடுங்க ம் தேங்க் யூ